அடிக்கடி செல்லுற லைப்ரரின்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கு அது பொது நூலகம் நான் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து அடிக்கடி அங்க தான் போவோம் அங்கே லைப்ரரி கார்டு பதிவு செஞ்சிவிட்டு அங்கே இருக்கிற பு அந்த பு பயன்படுத்தி அங்கே இருக்கிற புத்தகங்களை எடுத்து வந்து அங்கேயும் உட்காந்து படிக்கலாம் வீட்லயும் உட்காந்துட்டு வந்து வீட்டில் வந்து படிப்போம் எனக்குன்னு தனிப்பட்ட லைப்ரரி எதுவும் இல்லை ஆனால் சில புத்தகங்களை வாசிப்பதற்கு வாங்கி வைக்கணுன்னு ஆசைல்லாம் இருக்கு எதிர்காலத்தில் எனக்குன்னு தனி லைப்ரரி வைக்கணுன்னு ஆசை இருக்கு அந்த லைப்ரரில்ல ஃபிக்ஷன் காமெடி ட்ராமா இலக்கிய இலக்கண புத்தகங்கள் கதைகள் கதை புத்தகங்கள் புகழ் பெற்ற மேகசின்கள் உலக புகழ் பெற்ற அறிஞர்களின் புத்தகங்கள் அது மேரி பல புத்தகம் வாங்கணும் வைக்கணுன்னு ஆசைல்லாம் இருக்கு அதே போல் உள்ளூரை கவிஞர்கள் எழுத்தாளர்கள் புதிய படைப்புகளை வாங்கி சேகரிச்சு லைப்ரரியில வைக்கணும் மேம்படுத்துணுன்னு ஆசையாக இருக்கு